ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆ சரிங்க ஆ எல்லா காய்கறியுமே இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிலோ முப்பதுரூபாய் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க இல்லைங்க ஆ சரிங்க மளிகை ஜா மளிகை சாமான் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் வெச்சிருக்கோங்க எதுவேணுனாலும் வாங்கிக்கிலாம் நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் எல்லா எண்ணெயுமே இருக்குது ஓகேங்க ஓகேங்க ஆ வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம்ங்க நீங்கள் என்னென்ன வேணும்ன்னு சொல்லிவிட்டு லிஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்கா நாங்கள் வீட்லேயே கொண்டாந்து இறக்கிடுவோங்க நீங்கள் மொத்தமாக மொத்தமாக வாங்குனீங்கனாக்கா நாங்கள் டிஸ்கௌண்ட் கூட பண்ணிக்குவோம் காய்கறிலாம் ரேட் கம்மி பண்ணி ஆ சரிங்க ஓகே சரிங்க ஆ ஓகேங்க